எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் அதை விட தமிழ் கவிதைகள்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும் கவிதைகள் எங்கேயாவது சுவரில் எழுதி இருக்கிறத நான் பார்த்தாவே போதும் ஓடி போய் அதை வாசிக்க தோணும் அதுவும் இல்லாமல் அதை எழுதுனவங்க யாருன்றத ஆராய்ச்சி செய்கிறதும் எனக்கு ரொம்ப தோணும் அதனாலேயே நான் எனக்கு ரொம்ப தமிழ் கவிதைகள்லாம் படிப்பேன் அதுக்கு காரணோம் பாரதியார் பாரதிதாசன் ஔவையார் நாலடியார் வாஞ்சிநாதன் இது மாதிரி எத்தனையோ கவிஞர்கள் இருந்துருக்காங்க இவங்க எழுதின இந்த கவிதையினால் தான் நான் தமிழ் மேலே இவ்வளோ பற்றாக இருந்துருக்கேன் ஏன் எனக்கு அவங்கள பிடிச்சிருக்குனு எனக்கு இன்னவரைக்கும் சொல்ல தெரியல தமிழ் மேலே இருக்கிற பற்றா இல்லை அவங்க எழுதின கவிதையானு எனக்கு இன்னும் சொல்ல தெரியல பாரதியாரு வந்து பெண்களுக்காக பெண் விடுதலைக்காகவும் நிறைய அவங்க வந்து கவிதை எழுதியிருக்காங்க நானும் ஒரு வந்து பெண்ணாக இருக்கிறனால அவங்க எழுதின கவிதையும் எனக்கு ரொம்து ரொம்ப பிடிச்சிருக்கு பாரியர் பாரதியார் இந்த எழுதின இந்த கவிதையினால் பாரதிதாசன வந்து அவர் மேலே கொண்ட பற்றுனால் கனக சுப்புரத்தினோன்ற தன் பேரையே மாற்றி பாரதிதாசன்னு எழுதினா பெயர மாற்றிக்கற அளவுக்கு அவரும் பாரதியார் மேலே ரொம்ப பற்றாக இருந்துருக்காரு ஒளவையார் வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் நிறைய பாட்டெலாம் பாடி இருக்காங்கள் இவங்க வந்து இன்னும் நிறையா எழுதும் எழுதி இருக்காங்கள் எனக்கு நான் சின்ன பிள்ளையில் இருந்தே படிச்சுருக்கேன் அஞ்சாவுதில் இருந்தே இந்த மாதிரி தமிழ் கவிதைகள் இதெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சுருக்கு